என் கூட பிறந்தவர்கள் ஆறு பேர் ஆறு பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் யாரும் எந்த பிரச்சினையும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாகதான் இருக்கிறோம் மறுபடியும் இன்றைக்கி இருக்கிற மாதிரிதான் எப்போதுமே இருப்போம் யாருக்கும் எந்த பிரச்சினையும் வராது சந்தோஷமாக தான் இருக்கிறோம் யாருக்கும் அடிதடியெல்லாம் வராது ஏனால் மறுபடியும் யாரும் பிறக்கப் போவது இல்லை அதனாலே ஒற்றுமையாகவே இருக்கிறோம் இடையில் வந்து இப்போது மேரேஜ் பண்ணிணாலே வரவங்கள்தான் பிரச்சினைய உருவாக்குகிறாங்க அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே அதனாலே ஒன்றும் பண்ண முடியாது ஏனால் வே ஒற்றுமையாக இருக்கிறது நல்லா எல்லாம் கூட்டணியில் வந்து ஒரே ஃபேமிலியில் சேர்ந்துதான் ஒன்றாவே சாப்பிடுவோம் எல்லோரும் ஒருத்தர் உக்காந்தா ஆறு பேரும் உக்கார்ந்துதான் சாப்பிடுவோம் எல்லாம் ஒற்றுமையாகதான் இருக்கிறோம் வீட்டில் வேற்றுமை எதுவுமே இல்லை எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம்